எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க ஒரு பொருள் தயாரித்து அதை விற்பனை செஞ்சு அதை வாங்கி உபயோகப்படுத்துகிறவுங்க ப்ரா அந்த பொருள் நல்லா இருந்துச்சு அப்படினு அவங்க வாய் மூலமாக நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக நான் வந்து ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணேங்க பெண்களுக்கு இயற்கையாக சில சமயங்கள் முடி வளருது சில சமயம் முடி கொட்டுது இந்த முடி கருப்பாகிறது இந்தமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வு காணணுன்ற நோக்கத்தில் நான் ஒரு முடிக்கு தடவுற தேங்காய் எண்ணெயில் ஒரு ஆயில் ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு மூலிகைகள்லாம் கலந்து தயாரிச்சேங்க அதை வந்து முதல் முதல்ல என்னோட தோழிக்கு அதை கொடுத்து உபயோகப்படுத்த சொல்லி சொன்னேங்க அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரையுமே அதை உபயோகப்படுத்த சொல்லி அது எப்படி இருக்குது அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலயே ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சுங்க அவங்க உபயோகப்படுத்துனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசம் கழித்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க இந்த எண்ணெய் நான் உபயோகப்படுத்துனதுக்கப்புறம் என்னோட கொட்டிட்டு இருந்த முடி நின்றுச்சு முடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அடர்த்தியாக இருக்குது நீளமாயிருக்குது அதேப்போல சொட்டைத்தலன்னு சொல்வாங்க முடி உதிர்ந்து ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி க்ளாஸ் மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க அந்த இடத்துலையெல்லாம் முடி வளந்துருக்குது அப்படினு சொல்லி சொன்னாங்கங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது அதை அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆயிலை இனி இவங்க உபயோகப்படுத்துன மாதிரி எல்லாருமே உபயோகப்படுத்துட்டுன்னு சொல்லி அதை நான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல வந்து விற்பனை எண்ணிக்கை அதிகப்படுத்திகிட்டே போனேங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் ஆயில் வந்து நான் வித்துகிட்ருக்கேங்க இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க என்னோட முதல் தயாரிப்புங்க இது இது வந்து மா இது வந்து எப்படினு கேட்டிங்கன்னா உபயோகப்படுத்துகிறவங்க மற்றவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப ஏங்கிட்ட வந்து கேட்கறாங்க எனக்கு கொடுங்க நல்லாருக்குது அப்படினு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க